எங்கள் பகுதியில் கலாச்சார மக்கள் வெவ்வேறு கலாச்சார மக்கள் வாழ்ந்துன்னுயிருக்கோம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் ஹிந்து கிறிஸ்டின் மூணு ம மதம் சேர்ந்து இருக்கோம் ஆனால் ஒன்றாதான் இருப்போம் ஆனால் அவர்களோடைய கலாச்சாரமும் அவங்க பின்பற்றுவாங்க நாங்கள் எங்களோட கலாச்சாரம் பின்பற்றுவோம் ஆனால் ஒன்றா பேசிக்கிட்டு நல்லா ஒன்றாதான் இருப்போம் எல்லாேருமே ஒரே குழுக்களாக வா வாழ்வோம் ஆனால் அதே மாரி எங்கள் பகுதியில் வந்து நார்த் இந்தியன்லேருந்து வந்து இங்கே வேலைக்காக வந்திருக்காங்க இது பாலம் வளைக்கத்துக்காக வேலைக்காக வந்திருக்காங்க இந்த அவங்ககிட்டயே நாங்கள் பேசி பழகுவோம் ஆனால் அவங்க கலாச்சாரத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க அவங்க ஒரு கலாச்சாரமாக இருப்பாங்க அவங்களோட டிரெஸ்ஸிங் சென்ஸ் அவங்களோடைய மொழி அது எல்லாம் மாறுபட்டு இருக்கும் நம்மளுடைய கலாச்சாரத்துலேருந்து ஆனால் ரெண்டு பேரும் நல்லா ஒத்துபோகும் நல்லா ஃபிரெண்ட்ஸ்ஸாக இருப்போம் நல்லா பேசுவோம் ந நம்மளோடைய மொழியும் எங்களுடைய மொழியும் அவர்களுக்கு சொல்லி தருவோம் அவர்களோடைய மொழியும் சொல்லுவாங்க நாங்களும் கற்றுப்போம் ஆனால் எந்த மதமும் இல்லாமல் அந்த நேரத்தில் ஆனால் அது எல்லாேருகிட்டேயும் நல்லா ஒன்றாதான் பழகுவோம் எந்த கலாச்சாரமும் அந்த மதம் என்ற இதுவே இருக்காது ஆனால் கலாச்சாரம் மட்டும் பின்பற்றுவாங்க எல்லாரோருடைய இதுலிருந்தும் கிறிஸ்டின்லெலாம் பார்த்தம்ன்னா அவங்களுடைய கலாச்சாரம் வேறு மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஹிந்துன்னு பார்த்தீனா அவங்களுடைய கலாச்சாரம் வேறு மாதிரி இருக்கும் முஸ்லீம்ன்னு பார்த்தினா அவர்களோட கலாச்சாரமும் வேறு மாதிரி இருக்கும் ஆனால் குழுக்களாக இருப்போம் ஒன்றாதான் இருப்போம் அதனால்தான் இந்தியாவில்ன்னு பார்த்தம்ன்னா எல்லா மதமும் ஒன்னுன்கிறாங்க எல்லா மதமும் ஒன்றா ம மனிதயினமும் ஒன்றாதான் இருப்போம் அதனாலேயே கலாச்சாரம் மட்டும் பின்பற்றிட்டு ஆனால் மதமென்னு பார்த்தம்ன்னா ஒன்றா இருந்திருவோம் எல்லாேரும் சேர்ந்து குழுக்களாக சேர்ந்திருப்போம் ஆனால் ஃபிரெண்ட்ஸ்ஸாக அவங்களை தெரியாததை கற்று கொடுத்து ஒன்றாயிருப்போம்